தமிழ்மொலி தமில்நாட்டில் வந்து தமிழ்மொலி வந்து நல்லா கொஞ்ச கொஞ்சமாக நல்லா பேர்போன தமிழ்நாடு நல்லா பேச்சு முறையிலையும் பே வழ வழக்கத்துலயும் நல்லா முன்ன நல்லா இருந்துது இப்போ வர வர கொஞ்சம் தமிழ்மொலி வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிரழிஞ்சிக்கினே வருது ஒரு பேங்க்கில் போனாலுமே ஒரு இந்தியன் பேங்க்கில் இந்தியன் ஓவர்ஸீஸ் பேங்க்கில் அந்த பேங்கில்லாம் போனாலுமே அவங்க வந்து ஹிந்திகார்ல ஹிந்திகார போ ஃபுல்லாமே ஒரு ஒரு தமிழர் ஒரு தமிழ் ஆள் தான் இருப்பாங்க மற்றபேர்லாம் இந்தி ஆள் இருப்பாங்க அவங்க வந்து நம்ப வந்து ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாலுமே மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணி அது ஓப்பன் பண்ணுறதுக்கு போனாலுமே அவங்கக்கிட்ட பேசும்போது தமிழ்ல சரியாக பேசமாட்டுறாங்க அவங்க மொழில பேசும்போது நாம வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவங்க என்னா சொல்லுறாங்க ஏது சொல்லுறாங்கனு கேட்டு தான் நம்ளால புரிஞ்சிக்க முடியுது அதேமாரி தமிழ்மொலி வந்து எல்லா இடத்துலயும் வந்து நல்லா எல்லா எல்லாமாகவும் பேங்க்லயோ மற்ற மற்ற இடத்துலயோ வந்து இப்போ தமிழர்லே தமிழ்லே இருந்தால்தான் நம்ம வந்து பாமர மக்கள் அதான் கிராம மக்கள் வந்து நல்லா புரிஞ்சிக்க முடியும் கிராமத்தில்லாம் வந்து அதிகமாக வந்து படிப்பறிவு இல்லாதவங்க அதேமாரி ஒரு பணம் போட போனாலுமே பணம் எடுக்க போனாலுமே நாம தமிழ்ல எல்லாமே இருந்தால்தான் ஒரு அந்த எழுதி கொடுக்குறதும் மற்ற மற்றதும் தமிழ்ல இருந்தால் மட்டும்தான் ஒருசிலர் நாம்மாளுங்க வந்து தெரியாதவங்க கூட வந்து அதை ஃபுல்லாக பண்ணி கொடுத்து பணம் எடுக்கலாம் மறுபடி பணம் கட்டுறதுக்கும் அதேமாரி பண்ணலாம் இது அந்த பேங்க் எல்லாம் வந்து இந்திக்காரவங்க இந்தி மொழி வந்து அவங்கள வந்து போட்டுவிட்டு கொஞ்சம் நிறையா புரியமாட்டுக்குது தமிழ் வந்து நல்லா சீரழிஞ்சிக்கினு வருது அதேமாரி மற்ற இடத்துலயே எங்கே போனாலுமே வந்து தமிழ் வந்து நமக்கு வந்து நல்லா சரளமாக பேசவோ எது பண்ணவோ வைக்கணும் அதேமாரி நம்ப இப்போ வந்து இப்போ காலக்கட்டத்தில் ஸ்கூலில் வந்து இந்தி கொண்ணு வரணும்ன்றாங்க தமிழ்வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பின்னோக்கி போகறதுக்கு உண்டான இதுவாக இந்தி வந்து நம்ம அதிக அதிகமாக வந்து படிக்க முடியல இப்போ இருக்கிற ப பசங்களாம் படிக்க முடியல அதை வந்து கற்றுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கு எல்லா துறையிலைவுமே தமிழை வந்து அதிகமாக வளர்க்கணும்னா எல்லா மொத்தமே அந்த ஒரு வழக்காடு மன்றத்துலையோ ஒரு பேங்க்லையோ ஒரு ஸ்கூல்லையோ மற்ற மற்ற ஹாஸ்பிட்டல்லையோ மற்ற மற்ற ம ம மற்ற எல்லா எல்லாத்துலையுமே வந்து ஒரு தமிழ் மாநிலம் தமிழை வந்து அதிகமாக வந்து வளர்க்கணும் தமிழை சரளமாக பேசுகிற ஆளை வந்து வேலையில் வைக்கணும் முக்கியமாக குறிப்பாக வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில்லாம் கூட இருக்காங்க அதேமாரி பேங்கில்தான் இப்போ ஸ்டேட் பேங்க் எல்லாம் வந்து ஓரளவுக்கு புரியிறமாரி இருக்காங்க அவங்க வந்து இந்தியன் பேங்க்கில் இந்தியன் ஓவர்ஸீஸ் பேங்க்லையும் வந்து அவங்க பேசுறது நமக்கு நம்ம கேட்கிற கேள்வி அவங்க பேசுறது கொஞ்சம் கூட நம்ம மொழிய ஏற்றுக்க முடியல அவங்க பேசுகிற இந்தி மொழி நம்மளுக்கு புரியவே மாட்டிக்குது அவங்களும் கொஞ்சம் நம்ம நம்மளுக்கு தமிழ்நாட் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்றமாரி அங்கேலாம் எல்லாரையும் வைக்கணும் எல்லாரையும் வந்து வேலைக்கு அமர்த்தணும் அதேமாரி எல்லாம் வந்து தமிழை வந்து அதிகமாக வளர்த்து தமிழை வந்து நல்லா படிக்க வச்சு தமிழ்மொலியும் மற்ற மொழி இலு இருக்கவேணானு சொல்லில் அது இருக்கலாம் இருந்தாலும் அதிகமாக வந்து நம்மளால பண்ண முடியல எங்கள் தமிழ்நாட்ல பிறந்துட்டு தமிழ்மொலிதான் அதிகமாக நாம வந்து கற்றுக்கிறோம் நம்ம பேசுகிற ப பாரம்பரியமாக பேசுகிறதும் பாரம்பரியமாக கற்றுக்கிறதும் தமிழ்மொலிதான் நமக்கு வந்து ஒரு அழியாத ஒரு மொழி